ஹாய் எனக்கு வந்து பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸாரீ எதுக்காக நான் சூஸ் பண்ணுணேன் அப்படின்னா எனக்கு ஸாரீஸ்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஸாரீ வியர் பண்ணுறதுன்னா ரொம்ப இஷ்டம் அதே போல் ஸாரீஸ்ல நிறைய வெரைட்டீஸ் இருக்குது எப்படி சொல்கிறது அப்படின்னா சிந்தடிக்லேருந்து காட்டன்லேருந்து சாஃப்ட்ஸ் சில்க்லேருந்து நார்மல் சில்க்லேருந்து ச சில்க் ஸாரீஸ் வரைக்கும் நிற ஸாரீஸ்ல நிறையா டிஃப்ரெண்ஸ் இருக்குது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸாரீஸ்லையும் எனக்கு வந்து ஒவ்வொரு ஸாரீஸ் எடுக்கணும்னு ரொம்ப ஆசை ஆனால் நான் வந்து என்னால் எனக்கு தேவைங்கிறதுக்கு தகுந்த மாதிரி எடுப்பேன் அதெலாம் அதிகமாகவும் ரேட் போட மாட்டேன் கம்மியாகவும் போட மாட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸாரீஸ் ஸாரீஸ்னா எதுக்குனா லே லேடிஸ் அப்படின்னா ஸாரீ கட்டுறாங்க அப்படின்னா அது ஒரு கெத்து அதுவும் காட்டன் ஸாரீஸ்னா அது கட்டுனாவே அது ஒரு தனி ட்ரெண்டு க தனி ட்ரெண்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு கோயிலுக்கே போகிறோம் அப்படின்னா அது ஸாரீ வியர் பண்ணிட்டு போனால் அது ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா கடவுளுக்கு வந்து நம்ம மரியாதை செலுத்துகிறோம் அப்படின்னா அந்த ஸாரீஸ்ல அந்த சாமி வணங்கும்போது அந்த ஸாரீஸ் அந்த இது ஒரு அந் அந்த சாமி பிரசாதத்தை வாங்கும் போது அந்த முந்தி முந் முந்த முந் அந் நம்ம முந் இதில் வந்து முந்தானை இதில் கை ஏந்தி வாங்கும் போது கடவுள் வந்து நம்மளுக்கு அந்த வரத்தை வந்து நம்மளுக்கு முழுசாக கொடுக்குற மாதிரி அதே போல் பொது இடங்களுக்கு போகும் போது ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகும் போது ஸாரீஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு நல்ல இதாக இருக்கும் ஸாரீஸ் வந்து ஒரு ட்ரெண்டிங் ஸா ஸாரீ வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா அது ஒரு ட்ரெண்டிங் ஸோ ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்ல முடியாது அது ஸாரீஸ்ங்கிறது வந்து அது ஒரு மதிப்பு அப்படின்னும் சொல்லலாம் ம ஸா ஸாரீ கட்டுனவங்கள பார்த்தா அது ஒரு மதிப்பு மரியாதையும் ஒரு சிலர் ஒரு சிலர் கொடுப்பாங்க அதுக்குனாலையும் எனக்கு பிடிக்கும்னு இல்லை ஸாரீஸ்னாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸாரீஸை வந்து நான் ரொம்ப விரும்புவேன்